இந்தியாவில் வந்து மிக முக்கியமான பண்டிகைள் வந்து தீபாவளி பொங்கல் அப்பறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை நாட்கள் இன் சுதந்திர தினம் அப்புறம் வந்துட்டு குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இது போன்ற நாட்களுக்கு விடுமுறை விடுறாங்க அது அவங்கவுங்க கலாச்சார பண்பாடுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறாங்க